இப்போது கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கறவங்களான் ரொம்ப பிபி சுகன் பிபி பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப இருக்கிறாங்க அவங்களால பக்கத்து வந்து பக்கத்தில் ஊரில் மலைக்கோட்டல்னு ஒரு ஊரில் இருக்குது அங்கேதான் சுகாதார மருத்துவமனை இருக்குது இங்கிருந்து அங்கே போகணுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பஸ் வசதி இல்லை எல்லாத்துக்கும் ஒரு அலைச்சலா இருக்குது இதே உள்ளூரில் இருந்துருந்தால் இந்தமாதிரி அவங்க வந்து இந்த இதுக்கு அவங்க வந்து சிரமப்பட மாட்டாங்க பக்கத்தில் இருக்கறதுனால் அவங்குளுக்கு வந்து வாங்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒய்வு இந்த வயசானவங்களுக்கு வந்து மாசமாசம் ஓய்வூதிய திட்டத்தில் அமௌண்ட் ஏறிருக்குது அதனால் அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க